இப்போ தமிழ் மொழி அவ்வளவாக கொ ரொம்ப இல்லைப்பா அதிகமாக இல்லை ரொம்ப எல்லா வீட்லேயுமே இங்கிலீஷில இப்போ ஸ்கூலில் சேக்கிறாங்க இங்கிலீஷில படிக்க வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொறைஞ்சிக்கிட்டே வருது ஸ்கூல்லேயும் இப்படி சொல்லித் தர்றாங்க இங்கிலீஸ் மீடியமாக தான் சேக்கிறாங்க பஸ்ஸில் போனாலும் இங்கிலீஷில தான் பேசச் சொல்கிறாங்க படிக்கச் சொல்கிறாங்க வீடுகள்லியுமே ரொம்ப வீடுகள்லியுமே அதிகமாக மம்மி டாடி அங்கிள் அப்படின்னு சொல்லச் சொல்கிறாங்க ரொம்ப வீட்டுகள்லியும் பேச்சு வார்த்தையை தமிழை கொறைச்சிக்கிட்டே வர்றாங்க தமிழ் வந்து தான் வா தமிழ் மொழி தான் அ அதிகமாக இருந்த ஒ உலகமே இது இப்பபோ வந்து தமிழ் வந்து ரொம்ப கொறைஞ்சிக்கிட்டு வருது வெளிநாடு மாதிரி ஆக்கிவிட்டாங்க நம்மம்ம தமிழ் நாட்டையுமே அதிகமாக இல்லை தமிழ் இல்லாமல் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குறோம் மக்கள் வந்து அதிகமாக தமிழை படிக்கச் சொல்ல சொல்ல மாட்றாங்க இங்கிலீஷ்லியே எல்லாத்தையுமே கற்றுக்குடுத்து பிள்ளைகளுக்கு பூராமே இங்கிலீஷ்லியே பேச வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறையிது ஆனால் எதனால் என்னென்னு தெரியமாட்டேங்குது